ஆமாம் சொல்லுங்க என்ன காய்கறி வேணும் காய்கறியெல்லாம் நம்ம கிட்டே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டெலிவெரி பண்ணுறதுனாலும் நாங்கள் டெலிவெரி பண்ணிடுவோம் ஆ சரி உங்களுக்கு என்ன வெங்காயம் வேணும் பெங்களூர் வெங்காயமா இல்லை தமிழ்நாடு வெங்காயமா ஆ சரி ஓகே ஓகே எல்லாமே நம்ம கிட்டே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது வெங்காயம் கிலோ முப்பது ரூபா ம் நீங்கள் மொத்தமாக வாங்கிறதுனால கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை தக்காளி அஞ்சு கிலோ போதுமா பத்து கிலோ வெங்காயத்துக்கு அஞ்சு கிலோ தக்காளி தான் வாங்குறீங்க சரி ஒன்றும் பிரச்சின இல்லை தக்காளி பதினஞ்சு ரூபா கிலோ நீங்கள் வாங்க நாம் பேசி வாங்கிக்கலாம் எல்லா காய்கறியும் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆ கம்மி பண்ணி கொடுப்போம் வேறு எதுவும் காய்கறில்லாம் வேண்டாமா இது மட்டும் போதுமா தக்காளி வெங்காயம் மட்டும் போதுமா

ஏழு கிலோவா சரி போட்டுடலாம் வேறு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே எழுதிக்கிடுவோம் நீங்கள் சொல்லுங்க ஆ உருளக்கெழங்கு எவ்வளோ பத்து கிலோவா ஏழு கிலோவா ஆ ஏழு தக்காளி அஞ்சு வெங்காயம் பத்து கத்திரி அஞ்சு சரி பச்சை மிளகா ரெண்டு ம் அவ்வளோ தான் மொத்தம் அஞ்சு காய்கறி சொல்லியிருக்கீங்க நீங்கள் பைசா ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னால் நாங்கள் உங்கள் வீட்டில் டெலிவெரி பண்ணிடுவோங்க்கா ம் சரி ஓகே அவ்வளோ தானே ஆ ஓகே சரி